எங்கள் ஊரில் வந்து ஜாஸ்தி வெயிலும் அடிக்காது ஜாஸ்தி பனியும் பேயாது மழையும் பேயாது வெள்ளமும் வராது ஏன்னால் இது ஒரு வறட்சியான பூமி தர்மபுரி மாவட்டம் இந்த வறட்சியான பூமியில் வந்து தண்ணி அதிகம் நிற்காது ஏரியிலியும் தண்ணி நிற்காது போயிடும் குளிர்காலம் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும் வெயில் காலம் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும் இது ஒரு நடுத்தரமான ஏரியா இது வந்து ஒரு குளிர் பிரதேசத்தோட நடுத்தரமான ஏரியா வெயில் காலத்தில் இருக்கிற மாதிரியும் இருக்காது பனி காலத்தில் இருக்கிற மாதிரியும் இருக்காது இது வந்து ஒரு அருமையான ஏரியாங்க இந்த ஏரியாவை பற்றி சொல்லணுன்னா இன்னும் நிறையா இருக்குது சொல்லலாம் ஆனால் இப்போதைக்கி என்னால் முடியலிங்க